மரங்கள் செடிகள் வைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் தோட்டத்ததில் வந்து நிறையா மரம் செடி எல்லாம் வச்சுருக்கேன் மரம் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் அந்த மரம் வச்சத்துக்கு அப்புறம் அதை பராமரிக்கிற வேலை தான் ரொம்ப எடுத்து டைம் எடுத்துக்கும் செடிகள் வந்து ஈஸியாக வச்சுடலாம் ஆனால் அதையும் பராமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த செடிகள் வந்து இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் சாப்பிடாமல் அதை பார்த்து காக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் வருட வருடம் நான் தோட்டத்தில் நிறைய மரங்களும் செடிகளும் வைப்பேன் அதில் சில மரங்கள் மட்டும்தான் பெருசாகும் அதே மாதிரிதான் செடிகளும் சில செடிகள் வந்து வெயிலோடய தாக்கம் தாங்காமல் காஞ்சுடும் அதனால் நான் வந்து அதிகபட்சமா வந்து இந்த மழைக்காலங்களில் தான் அதிகமாக வந்து மரம் செடி எல்லாம் வைப்பேன் இந்த நான் வச்ச மரம் செடிகள்லெல்லாம் வளர்ந்து நிழல் தரும் போது அதை பார்க்கும் போது மனது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் காலத்திலலாம் நான் வச்ச மரத்தடியில் போய் செத்த நேரம் ரிலாக்ஸ் பண்ணும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்திங்கனா இந்த சூரியன் வந்து நான் வச்ச மரத்துக்கு நடுவில் உதித்து வரும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காலை நேரத்தில் இந்த சின்ன சின்ன பறவைகளும் அங்கே குட்டி குட்டி விலங்குகள் அணில்கள் அந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் அந்த மரத்தில் அ அங்கேயும் இங்கேயும் ஓடிகிட்டு இருக்கிறத பார்க்கும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா நாம வச்ச மரத்தில் இவ்வளோ விலங்குகள் வந்து வாழுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் சாய்ந்தரம் நேரத்திலையும் பார்த்திங்கனா வந்து மயில்கள் கிளிகள் எல்லாம் வந்து அந்த மரங்களில் வந்து உட்காந்துருக்கும் அதை பார்க்கும் போது வந்து அதுக்கு வந்து அதனுடைய தோகையை விரித்துவிட்டு அதனோடய தோகையை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் மனதுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் இந்த சின்ன சின்ன செடிகளும் வந்து நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதக தான் இருக்கும் நம்ம தோட்டத்தில் நிறையா செடி கொடிகள் எல்லாம் வளர்த்திட்டு வரோம் அந்த செடி கொடிகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அங்கேங்க இருக்கும் அதை எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடி கொடிகள் வந்து மற்றவங்களுக்கு பயன்படும் போதும் நமக்கு வந்து நம்ம வச்ச செடிகள் வந்து மற்றவங்களுக்கு பயன்படுவது அப்படிங்கிறத நினைக்கும் போது வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்ச செடிகள் வந்து சில சமயம் நல்லா வளராமல் வாடி போகும் போது மனதுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் என்னடா நம்ம வச்ச செடி வந்து இப்படி வாடி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்மளோடய மனசுக்கு ரொம்ப கமல கவலையாக இருக்கும் அந்த மாதிரி வாடி போகிற செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு நாம அது வாடி போனதுக்கப்புறமா புதிதாக ஒரு செடி வைக்கும் போதும் நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கும் செடிகள் மரங்கள் எல்லாம் எங்களோடய நண்பர்கள் எல்லாம் வரும் போது வந்து அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு காமிப்பேன் இந்த செடி என்ன அந்த செடியோடய பெயர் என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு செடியையும் பற்றி வந்து நான் விவரித்து சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது வந்து நான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அதை பற்றி லேன் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறதை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகள் எல்லாம் வந்து பராமரிக்கும் போது வந்து நிறையா நேரங்கள் வந்து நான் செலவிடுவேன் அப்போது அந்த செடிகளையும் மரங்களையும் பராமரிக்கின்ற நேரத்தில் வந்து என்னோடய மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்னோடய தோட்டத்தில் சுற்றி இருக்கும் மரங்கள் எல்லாம் வந்து எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் தான் அதிகமாக தருது சில சில நேரத்தில் வந்து துன்பங்கள் இருந்தாலும் அது வந்து வாடி போகும் போது இல்லை முறிஞ்சி விழும் போது சில துன்பங்கள் இருந்தாலும் வந்து அதிகபட்சமாக வந்து சந்தோஷம் தான் வந்து கொடுக்குது இந்த தோட்டத்தில் இருக்கற மரம் செடிகள் எல்லாம்